ஹலோ அர்ச்சனா ஹோட்டலுங்களா நான் பேர்பெரியான்குப்பத்திலருந்து சுதாகர் பேசுகிறேன் நான் சாப்பாடு ரெண்டு சாப்பாடு உங்கள் ஆட்ரு கொடுத்துருந்தேன் இதுவரைக்கும் வரல இந்த சாப்பாடு வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்